ஹலோ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னோடய மெயிலுக்கு அதில் வந்து எனக்கு பில்ஸ்ஸை பற்றி பில்லை பற்றி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதை நான் வந்துட்டு எப்படி வந்து நான் பே பண்ணணும் தெரில நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் எனக்கு அது அந்த ஒரு ஒரு மெசேஜு பில்லுக்கு வந்து எனக்கு எப்படி வந்து வெரிஃபை பண்ணுனே தெரியல நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவுனால் கரெக்டாக இருக்கும் நன் கரெக்டாக இருக்கும் அதைப் பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் விரிவாக்கமாக சொன்னால் கரெக்ட் நல்லா இருக்கும் ஏன்னால் எனக்கு அதை பத் அந்த பில்லை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுங்க இதைப் பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்டிருக்கேன் நீங்கள் எனக்கு அந்த பில்லு எப்படி ஒரு இருக்கணும் அதை அதுக்கு நான் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அதை என்னென்று கேட்பாங்க அதில் என்னென்ன க்ளு இருக்கும் அதில் என்னென்ன சம்மிட் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்றேன் சொல்லியிருந்தா சொ சொன்னால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உதவி உதவியாக இருக்கும் அந்த பில்லை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த பில்லை நான் எப்படி ரன் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி அந்த பில்லருந்து நான் உங்களுக்கு கொடுக்கறது அதை நான் உங்களுக்கு எப்படி சம்மிட் பண்ணுறது அதைப் பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னால் எனக்கு இந்த பில்லு வந்து இதுக்கு முன்னாடி இந்த பில்லு இந்த மாதிரி இது ஓடிபி வந்ததில்லை இந்த பில்லு எனக்கு புதுசாக வந்திருக்கு இந்த பில்லை பற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவ சொல்லிக் கொடுங்க இந்த பில் நான் என்ன சம்மிட் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் அதைப் பற்றி சம்மிட் பண்ணுறேன் கீழே என்னோடய ஃபோன் நம்பரு இன்னும் ப மற்ற ப்ரூஃப்பெலாம் கொடுக்கறேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து நீ எனக்கு இந்த பில்லை எப்படி சம்மிட் பண்ணுறதும் இந்த பில்லுக்குரிய ஃபுல் ஃபுல் இதையும் நீங்கள் எனக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்